தமிழ் மொழி பார்த்தாக்க ஃபஸ்ட்டு ஸ்டா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அதாவது ஆரம்ப காலத்தில் வந்துட்டு எல்லோருமே தமிழ் மொழிதான் பேசிட்டு இருந்தாங்க தமிழ் பார்த்திங்கனாக்கா தூயத்தமிழ் அவங்க பேசுகிறது வந்து எல்லாமே ரொம்ப தூய தமிழாகவே தான் பேசுவாங்க அது வந்துட்டு மற்றவங்களுக்கு கேட்கும் போது ரொம்ப எளிதில் புரிஞ்சுப்பாங்க தமிழ் மொழியை ஆனால் இப்போ இருக்கற ஜென்ரேஷனில் வந்துட்டு அந்தமாதிரி யாரும் பேசுகிறது இல்லை எல்லோருமே இப்போது வந்துட்டு நிறைய மொழி இருக்குது இப்போது வந்துட்டு பார்த்திங்கனாக்கா தெலுங்கு கர்நாடகா அப்புறம் ஆங்கிலம் கிரேக்கம் அவங்க மலைய மலையா இது மலையாளம் தெலுங்கு இந்தமாதிரி நிறைய மொழி இருக்குது இருந்தாலும் வந்துட்டு இப்போ எல்லாருமே தமிழ் மொழி தான் பேசுவாங்கனா இல்லை அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லோருமே தமிழ் மொழி தான் பேசிட்டு இருந்தாங்க இப்போ வந்துட்டு நிறையா அவங்க அவங்க மொழிக்கு ஏற்ற மாதிரி அவங்க அவங்க பேசிகிட்டு இருக்காங்க இதில் வந்துட்டு தமிழ் மொழி மேலே பற்று உள்ளவங்களாம் என்ன பண்ணுறாங்கனாக்கா இப்போ ஜியூபோப்பே எடுத்துக்கோங்க அவர் வந்துட்டு திருக்குறள் மேலே பற்று உள்ளதுனால் தமிழ் மொழியை வந்து அவங்க மொழிக்கு தகுந்த மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ணி தமிழோடய பெருமையை எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதை பற்றி நம்ம இன்னும் கற்றுக்குணும் சொல்லிட்டு ரொம்ப ஏ தமிழை பற்றி எல்லாம் தெரிஞ்சு நம்ம தமிழ் மொழியே போயிருக்கலாம் ஆனால் இப்போ இருக்கிற காலத்துலாம் பார்த்திங்கனாக்கா தமிழ் வந்துட்டு ஒரு சிலவங்களுக்குத் தான் தெரியும் நார்மலாக இப்போ வந்துட்டு எல்லோருமே தூய தமிழில் பேசுகிறது இல்லை நார்மலாக தமிழ் மொழியை பற்றி எல்லோருமே பேசுகிறாங்க அவ்வளோ தான்